நான் மீசோவில் வந்து பார்த்தீங்கன்னா துணியை ஆட்ரு பண்ணியிருந்தேன் கிளாத்து சுடி மெட்டீரியல் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப நல்லா இருந்தது அதில் க இதுவும் நல்லா தான் சொல்லியிருந்தாங்க ஃபீட் பேக்கும் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெட்டீரியல் எனக்கு ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கிளாத் வந்து நல்லா இல்லை துணியும் ரொம்ப ஃபேடான மாதிரி சாயம் போன மாதிரி இருந்தது ப்ளஸ்ஸு மெட்டீரியலும் நான் பாக் நம்ம பார்க்குறப்ப நல்ல ஷைனிங்காக ப்ளஸ் கலராக இரு இருந்தது நம்ம கையில் கிடச்சப்ப அந்த இது க கரெக்டாக இல்லைங்கிறனால அந்த மெட்டீரியல் ஏன்னால் நம்ம வாங் கொடுத்த காஸ்ட்டுக்கான ஒர்த்துக்கு வந்து அந்த இதில் கிடையாது நான் வாங்கின வந்த மெட்டீரியலே கிடையாதுங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ப்ராடெக்டு வாங்கினதுல ரொம்ப மன வருத்தம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேரீ ஒரு டைம் ஆட்ரு பண்ணியிருந்தோம் சேரீயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ ஆனால் காஸ்ட்டு அதிகம் ஆனால் வந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய இதே கம்மி ஏதோ தூக்கி போடுகிற மாதிரி இருந்தது அந்த மெட்டீரியல் அதனால் நான் ஆன்லைனில் வந்து நான் பர்ச்சஸ் பண்ணுறத தடை பண்ணிவிட்டேன் எதாக இருந்தாலும் நாங்கள் நேரில் போய் அந்த மெட்டீரியல் பார்த்து ஓகேனா தான் நான் வாங்கிறேனே ஒழிய இப்போ நான் வந்து அந்த இதை என்னுடைய இதில் வந்து நெகட்டிவ்ங்கிறது என்ன சொல்லணும்னா ஆன்லைனில் மெட்டீரியல் வாங்கிறத நான் வந்து இப்போது பொருட்கள் வாங்கிறத நான் வந்து ஒரு குறையா நினச்சிட்டு இருக்கேன்